ஒரு பெட்சீட் ஒன்று வாங்குனேங்க அது வந்து குளிர் காலத்துக்கு போட்டு போத்திக்கலாம்னு அது வந்து ஒன்றும் போத்துறதுக்கு நீளம் பத்தலை அகலம் பத்தலை பிரிஞ்சு பிரிஞ்சு போய்ருது அது சாயம் போகுது நம்ம அடிச்சு எதாவது துவச்சா சாயம் போய்ருது ரொம்ப பிசு பிசுனு இருக்குது அந்த பெட்சீட் ஒன்றும் தரமான பெட்சீட் இல்லை தரம் இல்லாத பெட்சீட் என்ன பண்ணுறதுனு ஒன்றும் புரியல அப்புறம் அந்த பெட்சீட் அப்படி இருக்குது மறுபடியும் இன்னும் ஒன்று தான் எடுக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் அப்புறம் என்ன பண்றதுனு ஒன்றும் புரியல